சில நேரங்கள்ல தமிழ்ல பேசுகிறதுக்கும் எழுதுகிறதுக்கும் சிரமப்படுவேன் நம்மளோடைய அன்றாட வாழ்க்கையில் பேசுகிற பேச்சு வழக்குகள் இப்போ வந்து என்ன பண்ணுற எங்கே போகிற இங்கே வா அதை எடுக்காதே அப்படின்ங்குறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற தமிழ்ல பேசும் போதோ எழுதும் போதோ நமக்கு சிரமங்கள் இருக்கிறது இல்லை இதுவே இது நம்ம பார்க்காத ஒரு புது சொல் தமிழ்ல பார்க்குறோம் அதை படிக்கிறோம் இல்லை எழுதுகிறோங்கும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா இப்போ இந்த இயந்திரம் மயமாகுதல் மூலயமா நிறைய வளர்ச்சி வந்திருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்சிமம் என்ன பண்ணுறோன்னா தங்கிலீஷ்ல டைப் பண்ணுறோம் அதிகமான மேனுவலாக நம்ம எழுதுகிறது கிடையாது அந்த எழுத்து பழக்கம் இல்லாமல் இருப்பதாலும் வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கிறதாலையும் நம்ம அப்பப்போ புதுசாக ஒரு வார்த்தையை பார்க்கும்போது கொஞ்சம் சிரமம் அடைகிறோம் நிறைய வார்த்தைகள் எங்கே நமக்கு வந்து சிரமம் ஆகும் அப்படின்னா ஞா ஷா ஷி ஸோ அந்தமாதிரி வரும் போது கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம சிரமப்பட்டு பேசுவோம் அப்புறம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ அது தான் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும்